ஹலோ மதுரை அப்புவா சார் என் பேயர் அஸ்கர் நான் விழுப்புரத்லேருந்து கால் பண்ணுறன் ஆக்ச்வலாக பார்த்தீங்கன்னா ஜூன் ட்வெல் வந்து என் அண்ணனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் ஆமாம் சார் ஜூன் ட்வெல்லு ஸோ அதுக்காக வந்து உங்கள் உங்கள் கடையில் வந்து ஸ்வீட்ஸ் அதாவது அந்த முட்டை முட்டாய் இருக்கில்லையா முட்டை முட்ட முட்டாய் அதை வந்து நான் டேஸ்ட் பண்ணியிருக்கன் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்சோடய டேஸ்ட் பண்ணியிருக்கன் அது ரொம்பவே நல்ல இருந்தது நான் பக்கத்தில் இருக்க எல்லா கடைலேயும் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கன் நிறைய இதில் போய் பார்த்துருக்கன் ஆனால் அந்த அளவுக்கு குவாலிட்டியும் டேஸ்ட்டும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சேட்டிஸ்ஃபாக்ஷனாவே இல்லை வெளியில் ஆனால் உங்கள் கடையில் நான் சாப்பிட்டது இன்னுமே எனக்கு ரொம்பவே பிடுச்சிருந்தது பெர்ஸ்னலாக ஸோ இப்போ என்னெனனு பார்த்தீங்கனா ஜூன் ட்வெல் என் அண்ணனுக்கு மேரேஜ்ன்றதுனால அந்த இதுக்கு சைடிஷாக அதாவது சப்புட சாப்பிட்றதுக்கு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி சைடிஷாக கொடுக்கறதுக்காக முட்ட முட்டாய் வந்து உங்கள்ட்ட நான் ஆட்ரு பண்ணலான்னு சொல்லி கேட்லானு கால் பண்ணியிருக்கோம் ஆக்ச்வலாக பார்த்தீங்கனா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எய்ட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்டே சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எய்ட் ஹண்ட்ரட் மெம்பெர்ஸ் கிட்டே வருவாங்க அவங்களுக்காக முட்ட முட்டாய் வேணும் உங்களால் அது இருக்குதா அவைளப்பிலாக இருக்குமா ஆமாம் சார் ஜூன் ட்வெல்த் அப்போ தான் இருக்குங்ளா ஓகே சார் சூப்பர் சார் எவ்வளோ சார் ப்ரைஸ் வருது சார் என்ன சார் ரொம்ப அதிகமாக சொல்கிறிங்க ஆக்ச்வலாக நான் அதாவது நான் ப்ரைஸ் வந்து தனியாக சாப்பிடும் போது ஓகே இப்போ நாங்கள் எல்லோரும் எப்படி சொல்கிறது ஒரு அதிகமாக பல்க் ஆட்ரு கொடுக்றோம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் அமௌன்ட் ஏதாச்சும் கம்மி பண்ணா நல்லாயிருக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி ஏதாது கொடுத்திங்கன்னா ஓ அப்படியா ஹான் சரி ஓகே சார் ஒரு டென் பர்சன்டேஜ் எவ்வளோ அமௌன்ட் வருதோ அதுல டென் டு ஃபிப்டீன் பர்சன்டேஜ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சமே நல்லாயிருக்கும் பண்ணிக்கலாங்களா ஓகே சார் சூப்பர் சார் ஓகே சார் நான் அட்ரஸ் வந்து நான் என் நம்பர்க்கு நான் அனுப்புற சாரி என் நம்பர்லேருந்து உங்க நம்பர்க்கு நான் அனுப்புறன் இந்த நம்பர்க்கு என் லொகேஷன் நான் அனுப்பிச்சிடுறேன் கரக்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் ட்வெல் மேரேஜ்ஜி டுவெல் ஓ க்ளாக்லாம் எனக்கு டெலிவரி ஆகிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆமாம் சார் ஓகே சார் கொஞ்சம் பேக்கிங்லா கொஞ்சம் பக்காவாக க்ளீன் அண்ட் நீட் அண்ட் கொஞ்சம் பாத்துக்கோங்க அமௌன்ட் வந்து நான் உங்களுக்கு பே பண்ணிட்டுறன் நீங்கள் எதுலன் சொல்லுங்க அமௌன்ட் கேஷ் கேஷ் ஆன் டெலிவரினாலும் ஓகே இல்லைனா நான் ஆன்லைனில் பேமண்ட் பண்ணிடனாலும் பண்ணிக்கலாம் ஒன்று பிரச்சின இல்லை ஓகே சார் ஓகே சார் தாங்க்கியூ சார்